ம் உள்ளே வாங்க என்ன விஷயோம் ஓகே ஆ சரி உங்க பொண்ணு என்ன மார்க் எடுத்திருக்காங்க உங்க கூட வந்திருக்காங்களா ஆ என்ன மார்க் எடுத்திருக்காங்க ஆ சரி ஓகே ஃபோர் சவன்ட்டி த்ரீ நல்ல மார்க் தான் எந்த குரூப்ல எந்த சப்ஜெக்ட்ல வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்க ஏதாவுது இதில் சென்டம் எடுத்திருக்காங்ளா

ஆ சூப்பர் நல்ல விஷயந்தா சரி ஓகே இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக நமக்கு வெள்ளி கிழம அன்றைக்கி ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அதை நீங்கள் வந்து அட்டென் பண்ண சொல்லுங்கள் உங்கள் பொண்ணை காலைல பத்து மணிக்கு அதோடய ரிசல்ட் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஆனால் எப்படியும் உங்கள் பொண்ணுக்கு வந்து நம்ம சீட் கொடுத்தர்லாம் ஆனால் அவங்களுக்கு என்ன சீட் வேணும் என்ன குரூப் வேணும் ம்ம் ஓகே ஓகே புரியுது இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்லாம் அதுவும் இல்லாமல் உங்கள் பொண்ணு சயின்ஸ்லலாம் சென்டம் எடுத்திருக்றனால கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் குரூப் கிடக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அபோவ் ஃபோர் ஃபிஃப்ட்டிக்கு மேலே எடுத்ததனால நம்ம ஸ்கூல்லருந்து வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் கொடுக்குறாங்க ஃபீசும் கொஞ்சம் கம்மி கம்மி பண்ணுறோம் அதனால் அவங்க வந்து என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபீஸ் டீடெயில்ஸ் பற்றி பேசிக்கலாம் ஆ ஃப்ரைடே அன்னைக்கி கூட்டிட்டு வந்துடுங்க ஆ டெஸ்ட் எழுதினதுக்கப்பறமேட்டுக்கு டூ டேஸ்க்கு அப்புறந்தான் ரிசல்ட் வரும் அன்னைக்கி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் ஆ கண்டிப்பாக கால் வரும் அதுக்கப்புறோம் ஃபீஸ் டீடெயில்ஸ்சும் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்போது வந்து நீங்கள் ஃபீஸ்ல வந்து பாதி பாதியாக பே பண்ணுறதா இருந்தாலும் ஓகே ஃபுல் அமௌன்ட் பே பண்ணுறதா இருந்தால் ஓகே சரி ஓகேங்க நீங்கள் போய்ட்டு வாங்கங்கமா பாய்